நான் வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறோங்க நாட்டுக்கோழியில் வந்து நல்ல லாபம் இருக்குது நாட்டுக்கோழிக்கு வந்து நல்ல சுத்தமான கு கூடு வந்து ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்ணி வச்சுக்கறணும் தண்ணி வந்து சுத்தமான தண்ணி கொடுக்கணுங்க தண்ணி கொடுத்தம்னா அது நமக்கு எந்த ஒரு நோயுமே வராதுங்க அதுமாதிரி பார்த்துக்குறணும் அப்பறம் கோழி வந்து கரெக்டாக நாலு கோழி இருக்குன்னால் ஒரு சேவல் இருக்கணும் கண்டிப்பாக ஒரு சேவல் இருந்துச்சின்னால் தான் கரெக்டாக இருக்கும் அப்பறம் அது முட்டையை விடும் முட்டை விடும் போது இந்த முட்டையை வந்து பக்குவமாக எடுத்து ஃபிரிட்ஜில் வைக்கணும் ஃபிரிட்ஜில் வச்சு இருந்து அதை நம்ம தண்ணி அழுக்கு இருக்குனு துடைக்குறதோ கழுவவோக் கூடாது அந்த முட்டையை பத்திரமா அப்படியே எடுத்து வைக்கணும் அந்த முட்டை விடும் போது நான் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருவேன் அதில் வைக்கோல் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன் அதனால அந்த முட்டைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த முட்டை பக்குவமாக இருக்கும் அதை எடுத்து நான் அதை எடுக்கிற டேட்டு அதில் எழுதி வச்சுருவேன் அந்த முட்டையை என்றைக்கு விடுதோ அன்றைக்கி டேட்டு போட்டு ஃபிரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் ஃபிரிட்ஜில் வச்சு அது ஒரு பதினாலு பதினஞ்சு முட்டை விடும் பதினஞ்சு முட்டை விடும் போது அதில் ஒரு பதினோரு முட்டை அல்லது ஒன்பது முட்டை தான் அடை வைப்பேன் ஏன்னா அந்த கோழி வந்து நான் சிறுவேடை தான் வளர்க்குறேன் அந்த சிறுவேடைக்கு தகுந்த மாதிரி அந்த கோழிக்குத் தகுந்த மாதிரி தான் ஒரு பா ஒன்பது முட்டை பதினோரு முட்டை வைப்பேன் அந்த பதினோரு முட்டை இந்த லாஸ்ட்டில் இருந்து வெச்சுட்டு அந்த மூ நாலு மூணு முட்டையை வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு விட்ட முட்டையை வந்து அடை வைக்க மாட்டேங்க வச்சேனா அது வந்து இருபத்தோரு நாளில் கரெக்டாக இருபத்தோரு நாளில் எல்லாமே குஞ்சு பொரித்துடுதுங்க குஞ்சு பொரிக்கும்போ பொரிக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு அதுக்கு நல்ல மணல் மணல் தான் நல்ல காய்ஞ்ச மணல் போட்டு அந்த முட்டையை வைக்கிறது வந்து பாத்தரம் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கணுங்க அகலமானால் அதுக்கு கரெக்டாக அந்த முட்டை கொஞ்சம் குழி மாதிரி பண்ணி அதில் வச்சிட்டோம்னா அது அதுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும் அந்த அந்த மாதிரி இடத்துல தான் வைக்கணும் வச்சிட்டோம்னா அதுபாட்டுக்கு அது ஒரு நாள்விட்டு ஒரு நாள் வெளியே வரும் வெளியே வரும் போது அதுக்கு ந நல்லத் தீனி வந்த உடனே நாங்கள் அரிசி வைக்க மாட்டோங்க கோழித் தீவனமே நல்லத் தீவனத்தை வாங்கி வச்சு இருக்கோம் அது வந்து அந்த அந்தக் கோழிக்கு மட்டும் அந்தத் தீவனம் முதல்ல கொடுத்துடுவோம் அது பசியில வந்து ரொம்ப வேகமாக சாப்பிடும் அப்போ அதில் வந்து எல்லாமே இருக்குது மக்காச்சோளம் ராகி எல்லாமே கலந்து இருக்கனால் அந்த இது நல்லா சாப்பிடும் சாப்பிட்டு தண்ணியும் பக்கத்தில் வச்சால் தண்ணிக் குடித்துட்டு கொஞ்ச நேரத்தில் வெ வெளியில் போய் மணலில் மண்ணில் போய் கொஞ்சம் நல்லா மண் குளியல் மை குளித்த மாதிரி குளித்துட்டு வந்து மறுபடியும் உட்காந்துக்குங்க அதே இடத்துல உட்காந்துக்கும் அதனால அது ரொம்ப பக்குவமாக பார்த்தம்னா கரெக்டாக அந்த இருபத்தோரு நாள் குஞ்சு பொரித்துடுங்க குஞ்சு பொரித்துச்சினா அந்த குஞ்சு வந்து ரொம்ப முதல்ல வந்து பொரித்த அன்றைக்கி வந்து கொஞ்சம் தீவனத்தில் கொஞ்சூண்டு மஞ்சள் போட்டு வச்சுருவோம் மஞ்சள் கொஞ்சம் போட்டு வச்சிட்டோம்னா அதுக்கு நோய்கள் வராது தண்ணிக்கும் கொஞ்சம் மஞ்சள் தண்ணி மஞ்சள் தண்ணிப் போட்டு தண்ணி குடிக்க வைப்போம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுங்க எந்த நோயுமே வர்றதுக்கு இல்லைங்க அந்த சிறுவேடைங்குற போது எந்த நோயுமே இதுவரைக்கும் வந்ததும் இல்லை நல்லா இருக்குதுங்க அதனால எங்களுக்கு நாட்டுக்கோழி வந்து வளர்க்குறதுல ரொம்ப விருப்பம் ஆகி போச்சு எல்லா இதுகளையும் விட நாட்டுக்கோழி ரொம்ப வருமானம் அதிகமாக இருக்குது வருமானம் அதிகம் இருக்குது அதை நம்பி நாங்கள் அதை நம்பி நாங்கள் இருக்கிறோங்க ஒன்றும்